எனக்கு எது மகிழ்ச்சியை கொடுக்குனா எனக்கு ஓவியம் ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணாலுமே நான் வந்து ட்ராயிங் வரைய ஆரம்பித்துடுவேன் அது வந்து சந்தோஷமாக இருக்கேனா இல்லை வந்து சோகமாக இருக்கேனோ இது ரெண்டுத்துலேயுமே வந்து என்னோடய ட்ராயிங் இருக்கும் அந்த ட்ராயிங் வந்து எப்படின்னா அதில் என்னோடய என்னோடய ஃபீலிங்ஸை வந்து அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரியே ஹாப்பினஸ்ஸை வந்து கொடுக்கும் அதுக்கப்றம் எனக்கு வந்து மியூசிக்குனால் ரொம்ப பிடிக்கும் மியூசிக்கில் வந்து எப்படினா எல்லா வகையான மியூசிக்ஸ்மே கேட்பேன் அதில் குறிப்பாக ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கறது வந்து மெலோடி நம்மளே அதுக்குள்ளே ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி நம்மளே ஒரு ஒரு தனி உலகத்துக்கு போன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மைண்டும் ப்ளெசென்ட்டாக இருக்கும் அது அதையும் மீறி எனக்கு ஒரு விஷ்யம் பிடிக்கினா கார்டனிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அந்த கார்டனிங் கார்டனிங் எப்படினா என்னதான் வந்து மன கஷ்டம் இருந்தாலும் அந்த செடி கொடி மரங்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்றப்போ அப்போ இருக்கிற ஹாப்பினஸ் கிடக்கவே கிடைக்காது அந்த ஹாப்பினஸ்க்கு ஈடே இல்லை அந்த டைம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மன அமைதி கிடைக்கறதுக்கான ஒரு எடனா நான் கார்டனிங் சொல்லுவேன் அந்த மாதிரி ஃபேமிலி கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஈவ்னிங் டைமில் ஜாலியாக ஒரு டீ குடித்துட்டு எல்லோரும் இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் பேசிக்கிட்டு யாராரு என்னென்ன பேசுகிறாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு ஃபுல் டே என்னென்ன நடந்துச்சு எல்லாமே தெரிஞ்சிக்கம்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேமிலி கூட ட்ரிப்பு போகும்போது இன்னமும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது ட்ரிப்புலாம் போகிறப்ப அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாமே இன்னும் இன்னும் ரொம்ப ஹாப்பினஸ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேச்சர் இது இதுலாந்தான் ஹாப்பினஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு